ஒரு ஒரு மாநிலமும் எடுத்தீங்கனால் அவர்களுக்கான கல்ச்சர் ஹெரிட்டேஜ் நிறையவே இருக்குது ஸோ தமிழ்நாட்டுக்கு அது சொல்லணுன்ட்டு பஞ்சமில்லை ஏன்னால் உலகத்தின் முதல் மொழி தமிழ்மொழி தான் ஸோ அதுக்கான கல்ச்சர் ஹெரிட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதை இப்போது இருக்கிற கவர்ன்மெண்ட் நிறையவே ஊக்கவிக்கிறாங்க அது கைவினை பொருட்கள் அந்த மாதிரியான எக்ஸிபிஷன் ஃபேர்ஸ் எல்லாமே நிறையவே நடத்துகிறாங்க ப்ளஸ் உள்ள இருக்கிற தமிழ் ஆத்தர்ஸ்கான புக்ஸ் எல்லாமே ஒரு புக்ஸ் ஃபேர் எக்ஸ்போ எல்லாம் நிறையவே நடக்குது ஸோ அதுவந்து ஒரு முக்கியமான இது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் எல்லாேரும் பேசிக் இருக்கிறவங்களுக்கும் மண் பொருட்களும் இப்போது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்செல்லாம் மண் பொருட்கள் செய்கிறதுக்கணுகாகவே ஃபேமஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பொருட்களும் இப்போது நிறையவே ஆன்லைனில் கூட எடுத்துகிட்டு வந்து விற்கிற அளவுக்கு அவங்க அவர்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குது கவர்ன்மெண்ட்டும் அதுக்காக நிறைய சலுகைகள் அது எல்லாமே கொடுக்குறாங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒரு ஒரு விஷயங்களுக்கு ஃபேமஸ் காஞ்சிபுரம்னு எடுத்தீங்கனால் பட்டு அந்த மாதிரி நிறைய விஷியங்கள் இருக்குது ஸோ அது வந்து ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் அது வேர்ல்ட் லெவலில் கூட ஃபேமஸாகவே இருக்குது இப்போது கூட ரீசென்ட் டேஸ்சில் பார்த்தீங்கனா தமிழ் கல்ச்சர் தமிழ் ஹெரிட்டேஜூக்கு முக்கியமான இது அந்த செங்கோலுங்ற ஒரு பொருள் ஒரு பொருள் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவருக்காக யூஸ் பண்ணுற இது இப்போது அது புதிய ராஷ்ட்ரபதி பவனில் இருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போது பார்லிமெண்ட்டில் வைக்கறது கூட பேசிகிட்டு இருக்காங்க இது தமிழ்நாட்டுக்கு கிடச்ச ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லமுடியும்